மனிதர்களின் முக்கியமாக பூர்வீக முறைப்படி நடக்கறதுன்னு பார்த்தா நம்ம திருமணத்தை சொல்லலாம் ஏன்னா அந்த காலத்தில் இருந்தே இப்போ வரைக்கும் திருமணங்கள் அந்த பூர்வீக முறைப்படி மாறாமல் அதே மாரி நடத்திகிட்டு வந்துட்ருக்காங்க முதல் வந்து பொண் அழைச்சிட்டு வரது இரண்டாவது நாள் இந்த மாப்பிள்ளை அழைக்கிறது சீர் வரிசைகள் கொண்டு வரது அந்த காலத்துலேந்து மாட்டு வண்டியில் சீர் வரிசைகள் கொண்டு வருவாங்க இப்போ வரைக்கும் அதுவும் அப்படியே நடக்கு எதுவுமே இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் கோயில் திருவிழாக்கள் முக்கியமாக சொல்லப்போனால் கோயில் திருவிழாக்கள் கோயில் திருவிழாக்களில் ஒவ்வொரு விஷயமுமே இந்த கம்பம் போடுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காளை அழைக்க போகறது ஊர் சுத் காளை ஊர் சுற்றி கூட்டிகிட்டு வரது இதெல்லாமே அந்த காலத்துலேந்து இதுநாள் வரைக்கும் அதே மாரி நடந்துகிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப நினைவாக இருக்கறது பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா காளை பிடிச்சிட்டு வரது சொல்லலாம் ஊர் சுற்றி கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு வரது எனக்கு மிகவும் ரொம்ப பிடிச்சது